விவசாயிகள் வந்து தற்கொலை செய்து கொள்கிறக் கூடிய ஒரு விஷயம் வந்து ரொம்பவே ஒரு கஷ்டமான விஷயம் அந்த மாதிரியான சம்பவம் ஏற்படக்கூடாது இப்போ பார்த்திங்க அப்படின்னா விவசாயிகள் வந்து தற்கொலை பண்ணிக்கிறாங்க இதுக்கு காரணம் என்னென்னு பார்த்திங்கனா ஒன்று போட்ட பொருளுக்கு வந்து விற்பனையாகாமல் இருக்கிறது இல்லாட்டின்னா மூலப்பொருள் அதிகமாக இருக்கும் வியாபாரம் பண்ணுறது வந்து பார்த்திங்கனா கம்மியாக இருக்கும் அப்போ போட்ட காச லாபம் பார்க்க முடியாது இது தான் வந்து விவசாயிகள் வந்து தற்கொலை செய்கிறதுக்கான காரணமாக இருக்குது பேங்கில் லோன் கொடுத்துருக்க மாட்டாங்க அதனால் என்ன பண்ணுவாங்க வீட்டில் இருக்கிற நகைங்களை எடுத்து அடகு வச்சு பொருள் வாங்கிருப்பாங்க இப்போ நெல்லே நீங்கள் பார் திங்கனா நெல்லு நாற்றும் நடுணும் அதுக்கப்புறம் களப்பறிக்கணும் அப்புறம் மறுபடியும் வந்து டிராக்டரு விட்டு அடிக்கணும் உரம் போடணும் பசுந்தாள் உரமெலாம் போடணும் இதெலாம் வந்து பார்த்திங்கனா ஒரு நெல்லு நடுகிறத்துக்கு முன்னாடி குறஞ்சது ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் செலவு பண்ணியிருப்பாங்க நெல்லு நட்டு நெல்லு வந்த வந்ததுக்கப்புறம் நெல்ல கொண்டி போட்டால் மண்டியில் போடுவாங்க அவன் மண்டியில் ஒரு நெல்லுக்கு வந்து ஒரு குவிண்டாலுக்கு இவ்வளோ அமௌன்ட்டுங்கிறது கொடுத்து பார்க்கும் போது பார்த்தா ஒரு ஒருரூபா ஒரு அமௌன்ட்டு கூட கையில் க நிற்காது அத வேலை செஞ்சால் கூலியாருக்கு அதுக்கு இதுக்குன்னு அந்த அமௌண்ட்டு போக பேலன்ஸ் அமௌன்ட் பார்த்திங்கனா ரொம்ப கம்மியாக இருக்கும் இது தான் வந்து ஒரு விவசாயி வந்து பாதிக்கப்படுகிற பாதிக்கப்படக்கூடிய மிகப்பெரிய விஷயம் இந்த விவசாயிகள் இந்த மாதிரி விஷயத்துலருந்து அவங்களை பாதுகாத்தோம் அப்படின்னா அவங்க வந்து தற்கொலை பண்ணிக்கப் போகிறது கிடையாது இதுக்கு என்னென்னா முக்கிய காரணம் வந்து விலை உயர்வு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் விவசாயிகள்ட்டேருந்து வாங்கக்கூடிய பொருளின் அள விலை வந்து அதிகமாக இருந்துச்சுனா அந்த விவசாயம் வந்து பாதுகாக்க முடியும்